தமிழ்மொழிகிறது ஒரு இனிமையான ஒரு மொழி உலக மொழியிலேயே வந்து தமிழ்மொழியில் தான் நிறைய இலக்கியங்கள் இருக்குது நிறைய நிறைய கவிதைகள் இருக்குது சுவையான இனிமையான கவிதைகள் வந்து தமிழ்மொழியில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது தமிழில் பேசுவது ஒரு தரக் குறைவாக என் நினைக்கிறாங்க அதே மாதிரி ஆங்கிலத்தில் பேசினா தான் உயர்வாக பேசுகிறவங்க உயர்வாக நினைக்கிறாங்க ஆங்கிலத்தில் பேசும் போது ஒரு மனுஷனை வந்து உயர்வாக பார்க்குறாங்க தமிழ்நாட்டுலேயே இந்த மாதிரி நினைச்சா அப்புறம் தமிழ் எப்படி வளரும் இதை மாற்றணும் இதை நிவர்த்தி செய்யணும்னால் தமிழ்மொழியை வந்து ஒரு கட்டாய மொழியாக மாற்றணும் இப்போது ஆங்கில கல்வியில் எப்படி ஆங்கில மொழியை வந்து கட்டாயமாக பேசணும்ன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே கட்டாய மொழியாக வந்து மாற்றணும் தமிழ்மொழியை பற்றி இன்னும் சில தவறான கருத்து அப்படின்னா தமிழ் படித்தவங்களுக்கு வந்து எங்கேயும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் படித்தவங்களுக்கு தமிழ்நாட்டை தவிர எங்கேயும் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலைம வந்து மாறணும் ஆங்கிலம் படித்தா எப் ஆங்கிலம் படித்தா எப்படி உலக நாடுகள் எங்கும் எந்த மூலைக்கு போனாலும் பிழச்சிக்கலான்ற ஒரு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்மொழி மாறணும் தமிழ்மொழி உலகம் மொழியாக மாற்றணும் அப்போ தான் இந்த பிரச்சினைக்கு வந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் தமிழ் மொழியை உலக மொழியாக மாற்றணும் தமிழ் மொழி படித்தா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எங்கே வேண்ணாலும் பிழச்சிக்கலான்ற நிலைம வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்